இப்போ கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா மின்சாரம் வந்து மோஸ்ட்லி அதிகமாக பயன்படுத்துகிறக்கு ஆரம்பிச்சிட்டாங்கள் மொதல்லலாம் பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு டிவி வீதிக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் தான் இருக்கும் பட் இப்போ வந்து அதிகமாக எல்லா இடத்துலையுமே மின்சாரம் வந்து பயன்படுத்தப்படுது கிராமத்துலேயும் சிட்டீஸ் மாதிரியே கிராமமும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிட்டு வருது மின்சாரத்தை யூஸ் பண்ணி விவசாயத்தில் வந்து மின்சாரம் வந்து எப்படி பயன்படுதுனால் இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா பிளேஸ்லையும் வந்து போர் தான் அதிகமாக போட்டிருக்காங்க அந்த போர்லேருந்து நிலத்தடி நீரை வந்து வெளியிடுவதற்கு மின்சாரம் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படியே கிணத்துலேந்து தண்ணி எடுத்தாலும் அதுக்கு வந்து மோட்ரு போடுறதுக்கு மின்சாரம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ மின்சாரம் வந்து விவசாயத்தில் ரொம்பவுமே அதிகமாக பங்கு வகிக்கிது